தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேறுவது என்னென்னா இப்போ அமேசான் சாப்பாடு ஆட்ரு பண்ணுறது அது மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் கார் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்டது புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஷாப்பிங் போகணுன்னா நம்ம வந்து இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும் கடையை பார்க்கணும் அங்கே தேவையான பொருளை நமக்கான தேவையான பொருள் இருக்கா இல்லையானு சொல்லிட்டு நம்ம தேடணும் இப்பயே வந்து தொழில்நுட்பம் மூலமாக வந்து செல்லில் நமக்குத் தேவையான பொருள் இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மொபைல் தேவை இப்போ நம்ம வந்து இங்கிருந்து போகணுன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாண்ட வந்து எந்த ஒரு லொக்கேஷனு மொபைல் ஷாப்பு எதுவுமே இல்லை இதே வந்து மொபைலில் வந்து ஆட்ரு பண்ணுறது மூலிமா வந்து தொழில்நுட்பம் மூலிமா இப்போ அமேசான் ஃபிளிப்கார்ட் அந்த மாரி மீஸோ அந்த மாரி இருக்குது எனக்கு தேவையான மொபைல் வந்து நான் வந்து அதில் டைப் பண்ணுறேன் சர்ச்சு பாரில் சர்ச் பாரில் டைப் பண்ணணிதுக்கு அப்புறம் எனக்குத் தேவையான மொபைல் என்னென்னா இருக்குது லிஸ்ட்டு பண்ணி எல்லாம் காட்டும் அதுக்குத் தேவையான மொபைலை வந்து நான் வந்து இப்போ ஆட்ரு செய்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஐ ஃபோன் தேர்ட்டின் ப்ரோ வேணுன்னால் அதை நான் ஆட்ரு செய்கிறேன் எனக்கு அது அந்த மொபைல் வந்து ஒரு வாரத்தில் ரிட்டன் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க அது மூலிமா வந்து நான் இப்போ எங்கேயுமே போக தேவையில்ல நான் வந்து எதுக்கும் அலைய தேவையில்ல இப்போ நான் போகிற ஷாப்பில் வந்து எனக்கு அந்த மொபைல் இருக்குமா இருக்காதானு வந்து எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து தொழில்நுட்பம் மூலிமா வந்து நான் இருக்கிற இடத்துலியே ஒரு எனக்கு தேவையான பொருளை நான் ஆட்ரு செஞ்சுக்கிறேன் அது தேவையான பொருள் என்னை தேடி என் வீட்டை தேடி எனக்காக வருது அது வந்து ஒரு தொழில்நுட்பம் மையம் இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் கூட புக் செய்கிறோம் இப்போ நான் வந்து ட்ரெயின் டிரிக் டிக்கெட் புக் செய்கிறேன்னா இங்கிருந்து ரயில்வே டேஷனுக்கு போகணும் இப்போ எங்கள் ஊரிலேருந்து ரயில்வே டேஷனுக்கு போகணுன்னாவே இருபது கிலோ மீட்டரு நான் போயாகணும் அந்த இருபது கிலோமீட்டரு போவது மூலமாக வாகனங்களுக்கு பெட்ரோல் செலவு ஆகுது டைமும் நான் போகிற அந்த இருபது கிலோமீட்டரு அப் அண்ட் டௌன் வேஸ்ட்டு ஆகுது இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் எனக்கான ட்ரெயின் டிக்கெட்டை இப்போ நான் வந்து சின்ன சேலத்திலேருந்து இப்போ நான் கோயம்புத்தூர் போகணும் சின்ன சேலத்திலேருந்து கோயம்புத்தூர் போகணுண்டா நான் இந்த மாதிரி சின்ன சேலத்திலேருந்து போவதுக்கு வந்து ட்ரெயினில் கூகுளில் போய்விட்டு இந்தமாதிரி ட்ரெயின் ஆப்பு தமிழ்நாடு கவுர்மெண்ட் ட்ரெயின் அது ஓப்பன் பண்ணி நான் அது உள்ள போய்விட்டு இந்தமாதிரி லொக்கேஷன் எங்கே எங்கிருந்து போகிற எங்கே போகிற இடம் இந்த ரெண்டு லொக்கேஷன் போட்டால் போதும் எத்தனை மணிக்கு எத்தனை ட்ரெயினு வருது இந்த டைமுக்கு இந்த ட்ரெயினு வருதுன்னு சொல்லி காட்டும் எனக்கு தேவையான சீட்டும் நான் அதில் புக் செஞ்சுக்குவேன் இப்போ நாங்கள் பத்து பேர் போகிறோன்னா அந்த பத்து பேருத்துக்கான சீட்டும் நான் ஒரே இடத்துல கரெக்டாக லைனாக புக் செஞ்சுக்குவேன் நான் போகணுன்னு அவசியம் இல்லை டிக்கெட் வாங்கணும்ன்னு அவசியம் இல்லை எல்லாமே வந்து தொழில்நுட்பமயமாக எல்லாமே பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் வேலை நம்ம ஈ வேலையை வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக்குது இது வந்து அதிக எங்கே அலைச்சல் தேவையில்ல பத்து பேருத்துக்கு நம்ம நேரடியாக போகனோன்னா டிக்கெட் கிடைக்குமானு தெரில நேராக ஒரே கவுண்ட்ரில் நமக்கு டிக்கெட் கிடைக்குமானு தெரில இதே எல்லாேரும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல நாங்கள் பத்து பேர் உட்கார போகிறோம் இந்த சீட்டு எங்களுக்கானதுன்னு நான் வந்து டிக்கெட்டை வந்து அதில் வந்து புக் செஞ்சுக்கிலாம்